ஏங்க தேவகி ஒரக்கடைங்களா ஆமாம் சார் ஒரு போன வருஷம் கொடுத்தீங்கல்லக்கா சோளம் அது இந்த வருஷம் இப்போ அதே விததானுங்களாக்கா இல்லை மாறி இருக்குதுங்களாக்கா வித சர் போன வருஷம் கொடுத்த பழைய விதைங்களா இப்போ புதுசாக வந்திருக்குங்களாக்கா

எனக்கு தனியாவே குடுங்கக்கா இதே எனக்கு மூணு ஏக்கருக்கு குடுங்கக்கா எவ்வளோ ரேட்டுக்கா அமௌண்டு ம் ம் சரி ம் சரிங்கக்கா எல்லாம் ரேட்டு அதிகமாக ஆயிருச்சாட்டுங்க்கா போன வருஷம்லாம் கம்மியாக இருந்தது ம் சரிங்கக்கா ம் சரிங்கக்கா வாங்கிக்கிறேன் கொஞ்சம் ம் சரிங்கக்கா ம் சரிக்கா இந்த வருஷம் போட்டு தானிய வித போட்டுப் பார்க்குறங்க்கா நல்ல விளச்சல் வருதான்னு ம் சரிங்கக்கா ம் சரிங்க்கா நான் நேர்ல வர்றங்க்கா ஆ சரிங்க்கா